இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வந்தோடனையும் எல்லாமே நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியே இருக்குது முன்னாடிலாம் கேமராமேன் இருப்பாங்க எங்கேயாவது வெளியே நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போகணும் இல்லைன்னா அதைப்போய் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம் இப்போ அப்படி இல்லை எல்லாமே நம்ம ஃபோன்லேயே வந்து எடுத்துக்கலாம்ன்றளவுக்கு ஆகிருச்சி அது எல்லோருக்கிட்டையும் சுலபமாக கெடைக்குறதுனால அவங்க எல்லோருமே ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப மூழ்கி போயிடுறாங்க அதை தான் ரொம்ப எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு போனால் சுற்றிப் பார்க்குறதக் கூட மறந்துவிட்டு எங்கனக்குள்ளே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அது எவ்வளோ அழகா தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க அதனால் அங்கே போனோம்னா ஒரு இடத்த ரசிக்கக்கூட முடியலை இப்போ உதாரணமாக ஒரு கொடைக்கானல் போகிறோம் ஒரு ஊட்டி போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மலை பிரதேசம் அங்கே நிறையா பூ இருக்கும் அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும் அங்கே உள்ள அந்த ஒரு வானிலை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதிரி குளிரா ஜில்லுன்னு இருக்கும் அதை எதையுமே இப்போ அதை ரசிக்கிறதை நிப்பாட்டிவிட்டு அந்த மலைக்குப்போனால் எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் உயரத்தில் போய் ஃபோட்டோ எடுப்போமா இல்லை இதை எப்படி எடுப்போம் ஒரு உயரத்துக்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத்தா இருந்தாலும் அது இன்று வரைக்கும் யாரும் போகாத இடமா இருக்கணும் அப்படி தேடிப்போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லோரோட மனசும் மூளையும் அந்த அளவுக்கு மாறிடுச்சி ஒரு சில நேரம் இது வந்து நல்லதாகவும் தெரியுது ஆனால் முக்காவாசி நேரம் இதனால வந்து ஓவராக ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு அடுத்து அவங்க அந்தமாதிரி ஃபோட்டோ எடுக்குறதுனால அடுத்து அவங்க வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நேரம் இருக்குது இப்போ எதா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல ஒரு பூச்செடியெல்லாம் அழகா ஒரு இடத்துல மொத்தமாக இருக்குது அங்கேப்போய் நின்று அதைப்போய் ரசிக்கமுடியலை அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் எல்லோருமே சேர்ந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே அப்படியே பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ சரியாகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ மனதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோன்றவரைக்குமே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால் பின்னாடி வந்து சுற்றிப் பார்க்க வந்தவங்க எல்லோருமே நின்னுக்கிட்டே இருக்காங்க அவங்க எப்போ போவாங்க அப்படின்னு ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறது மோகம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சி அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைச்சிருந்தோன்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எங்கேயாவது போனால் மொதல் நிறைய ரசிக்கணும் நம்ம கண்ணால் நிறையா ரசித்து பார்த்துக்கப்பறம் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம வெச்சி ரசிச்சுக்கலாம் நேரில் எதையுமே ரசிக்காமல் ஃபோட்டோவில் மட்டுமே எடுத்து வெச்சி ரசித்தா அதில் அந்தளவுக்கெல்லாம் ஒரு நிம்மதியோ ஒரு ஒரு ரசிக்கிறத்தன்மையோ அதில் இல்லாமல் போயிடும்